ஃப்ராடக்ட்டை பற்றி நெகட்டிவ்வாக சொல்லணும்னால் ரீசெண்டாக நான் ஒரு அமெசானில் ஒரு ஆட்ரு பண்ணி மொபைல் வாங்கினேன் அந்த மொபைலு வாங்கின புதுசில் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கு அப்புறம் போக போக டிஸ்பிளே போணுச்சு ஒரு மாதத்துலையே டிஸ்பிளே கேங் ஆகிச்சி எல்லாம் வீணாக போக ஆரமித்தது கொடுக்கும் போதும் பாக்ஸும் அன்பாக்ஸ் பண்ணப்பட்டது அதனால ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல் இல்லாமல் போணுச்சு ரொம்பவும் டிலேவும் ஆகிச்சி அதனால வாடைக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன பண்ணுறதுனு தெரியலை அதிகம் செலவு பண்ணி அம்மாகிட்டே அப்பாகிட்டே அடி வாங்கி அந்த மொபைல் வாங்கினேன் அது ரொம்ப உடஞ்சும் க்ராச் ஆகி ஃபுல்லாக வந்து இருந்துச்சு அதனால நான் நேரில் வாங்க முடியாதுனு சொல்லி தான் அதில் ஆன்லைனில் ஆட்ரு பண்ணிணேன் அந்த ஆட்ரு பண்ணிணது அப்படியே இருந்துச்சு அந்த க்ராச்சான பகுதிலெல்லாம் லைட்டாக தண்ணியோ வேர்வையோ பட்டாலும் குயிக்காக கேங் ஆகிச்சி கேங் ஆகி கேங் ஆகி அப்படியே பேன் ஆகி நின்றுருது அதுக்கு அப்புறம் டிஸ்பிளே கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட்டாக மாறின்னுச்சு அப்புறம் புல்லாக பிளாங்காகவும் மாறின்னுச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்பிளே மாற்றினேன் அதுக்கு அப்புறமும் டிஸ்பிளே திரும்ப ஒர்க் பண்ணுச்சு திரும்ப பேட்ரி வீணாக போணுச்சு இது ஒன் இயர்குள்ளேயே இதெல்லாம் நடந்துச்சு ஆனால் அதில் வாரண்டி வந்து டூ இயர்ஸ்னு போட்டுருந்துச்சு ஆனால் அது கூடிய சீக்கிரமே வீணாக போயிடுச்சு அதுவும் நல்ல ஒரு கம்பெனியாக பார்த்து நான் வாங்கலாம்னு பார்த்தேன் ஆனால் எல்லா கம்பெனிலேயும் அப்படியே தான் இருக்குது அதில் ஃப்ராடக்ட் வந்து நல்லா வேணும்ன்னால் நீங்கள் நேரலேயே வாங்கணும் அப்படினு தான் முடிவு எடுத்தேன் இனிமேல் நேரில் வாங்கி அது நல்லா இருக்கா இல்லாட்டியும் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா ப்ராடக்ட்டை வாங்கிறாதுன்னு முடிவு எடுக்கணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு என்னென்னா ஃப்ராடக்ட்டில் வந்து க்ராச்சஸ் அதிகமாக இருந்துச்சு அந்த கொடுத்த ஆள் வந்து அத போட்டு உடச்சி கீழே போட்டு அதுக்கு அப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான் அதனால ரொம்ப க்ராச்சஸு இதெல்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்புறம் என்னால் அதை பொறுக்க முடியலை அவனையும் கண்டபடி திட்டிவிட்டேன் ஃப்ராடக்ட்டில் வந்து அதிகமாக நாட் யூஸாபள்னு இருந்திருக்கு அதனால ஆட்ரு பண்ணி வாங்கிறத நிற்பாட்டுனேன் இந்த மொபைலை வந்து எந்த ஒரு ஆப் ஏற்றினாலும் கேங் ஸ்டேஜிஜில் தான் இருந்தது தமிழ்லையும் தமிழ்ல நம்ம டைப் அடித்தா அது இங்கிலிஷில் வருது இங்கிலிஷில் டைப் அடித்தா தமிழ்ல வருது அவ்வளவு இந்த ஃப்ராடக்ட்டு வந்து யூஸ்ஃபுல் இல்லாமல் தான் இருந்தது எனக்கு இந்த மொபைல் அந்த மொபைலில் வந்து நான் ஒரு மாதம் வச்சுருந்தேன் அதில் கிராக்கும் ஆகிச்சி ஆட்டோமெட்டிக்காக சவுண்ட்ஸ்சு அதெல்லாம் நிறையா வந்துச்சு ரிங் ரிங்கு தானாக ஆகிச்சி அதில் ஃபோன் வராமையே தானாக ரிங் ஆகிச்சி அதுக்கு அப்புறம் புது மொபைல் வாங்கலாம்னு பார்த்தா அந்த செல்லுமே ஆட்ரு பண்ணிணேன் அப்புறம் ஆட்ரு ஆகாமல் தான் இருந்துச்சு அதுக்கு அப்புறம் நீங்கள் ஏன்டா ஆட்ரு பண்ணணும்னு நேர்லேயே ஒரு மொபைல் வாங்கி புது மொபைல் வாங்கி இருப்பேன் அந்த மொபைலை வச்சு நான் எனக்கு எந்த ஒரு யூஸூம் இல்லை அந்த மொபைலில் அதனால நான் அந்த மொபைலை வந்து கடையில் கொடுத்து பார்த்தேன் சரி இல்லை அதனால நான் நல்ல மொபைலாகவே வாங்கி இப்போ வச்சுருக்கேன் அந்த மொபைலில் ஏகப்பட்ட க்ராச்சஸு இதெல்லாம் இருந்துச்சு